ஹலோ ஆ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு மகேஷ்வரியா டாக்டர் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுவான் நல்லா விளையாடுவான் நல்லா தூங்குவான் ஆனால் இப்போ என்னென்னே தெரில சரியான டைமுக்கு சாப்பிட மாட்டுறான் சரியான டைமுக்கு தூங்க மாட்டுறான் எதுவுமே பண்ணமாட்டுறான் பையனுக்கு பத்து வயது ஆகுது டாக்டர் துஷ்வந்த் இல்லை டாக்டர் நான் வந்து ஊட்டித்தான் விடுவேன் குழந்தைக்கு எப்பவுமே ஸ்கூலுக்கு போய்விட்டு வந்தால் அவன் சரியா சாப்பிடமாட்டான் அங்கே வந்து ஒரு ஆயம்மாவை வச்சு ஊட்டிவிடுறது அந்தமாதிரி இருக்கும் இல்லைனா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நானேக்கூட போய் லன்ஞ்ச் டைமில் அவனுக்கு எல்லாமே இது பண்ணிவிட்டு வருவேன் அவன் தனியாக அவனாக எடுத்து சாப்பிட மாட்டான் யார்னால் ஊட்டிவிட்டால்தான் சாப்பிடுவான் இப்போ நானே ஊட்டிவிடுறேன் சாப்பிட மாட்டுறான் லாஸ்ட்டு ஒன் வீக்காக அது ஒரு பிரச்சினையா இருக்குது ஆ அதெலாம் கரெக்டாக போகிறான் யூஷ்வலாக அவன் வந்து சாப்பிட்ற டைம் என்னென்ன சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுவான் ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுவான் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து லைக் பண்ணி சாப்பிடமாட்டான் ஃப்ரூட்ஸ் அவன் வந்து உருளைக் கிழங்க வந்து அப்படியே நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி உருளைக் கிழங்கு சிப்ஸ்ஸாக செஞ்சு இது பண்ணுறதெல்லாம் சாப்பிடமாட்டான் நம்ம வந்து உருளைக் கிழங்க நல்லா வேகவச்சு மசித்து தந்து அந்த சர்க்கர போட்டுக்கொடுத்தா சாப்பிடுவான் கர்ட்டில் சர்க்கர போட்டுக்கொடுத்தா சாப்பிடுவான் வெண்ணெய் அந்தமாதிரிலாம் சாப்பிடுவான் கரெக்டான டைமுக்கு தூங்கிவிடுவான் டாக்டர் என்ன டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தார்ட்டி நயன் ஓ க்ளாக்கே தூங்கிவிடுவான் மார்னிங் அவனுக்கு செவன் ஓ க்ளாக் பஸ் வருது ஸ்கூல் பஸ்ஸு ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வந்

ஆ ஆ

ம் ஆமாம் ஆமாம் ம் ம்

ஆக்ட்டிவாயெலாம் இல்லை டாக்டர் ஏதோ ரொம்ப ஏதோ திருவிழாவில் காணாமல்ப்போன பிள்ள மாதிரியே முழிச்சிகிட்டுருக்கான் டாக்டர் லாஸ்ட்டு ஒரு வாரமாக யார்கிட்டேயும் சரியா பேசமாட்டுறான் ஆக்ட்டிவாகவே இருக்கமாட்டுறான் மார்னிங் வந்து என்ன ஒரு சேஃப் ஸோனில் பார்க்குறோமோ அதே சேஃப் ஸோனில் தான் ஈவினிங்காகவும் இருக்கான் அவன் ஒரு ஆக்ட்டிவ்னெஸ்ஸே இல்லை அப்படியே ஒரு மாதிரி டையர்டாக சோர்வாக லேஸினெஸ்ஸாகவே இருக்கான் முன்னே இருந்தாமாரி இல்லை இப்போ அவன்

ம் ம் ம் ம் சரி டாக்டர் இப்போ அதெலாம் அவன் சாப்பிட மாட்டுறான் சாப்பிட வைக்கிறத்துக்கு என்ன பண்ணுறது ம் சரிங்க

ம்

சரி டாக்டர் சரி ஓகே டாக்டர் நான் நீங்கள் எழுதிக் கொடுங்க நான் ஒரு ஒன் வீக்கு தேவையானதை எழுதிக் கொடுங்க டாக்டர் அது ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் கான்பரன்ஸ் வரேன் ஓகே டாக்டர் தேங்க்ஸ்